இப்போ கிராமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்களும் கிராமத்தில் தான் இருக்கோம் இதில் வந்து இந்த கேம்ஸு கேம்ஸ் விளாடுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸோடய நோக்கமே வந்து மக்களை ஒன்று சேர்க்கறது தான் இப்போ என்ன சண்ட வீட்டுக்கு வீடு பக்கத்து பக்கத்திலலாம் சண்டை அப்படி இப்படினாலும் அந்த பசங்க போய்ட்டு ஒரு க்ரௌண்டில் ஒன்னாக சேர்ந்து விளாடுறப்ப அவங்களுக்கு முதல்ல ஃப்ரெண்ட்ஸாவாங்க அப்பறம் அவங்க போயிட்டு இவங்க வீட்டில் பேசுவது அப்பறம் அப்படியே அவங்க அப்பா அம்மா பேசிக்கிறது அதேமாரி ஒரு குட் ரிலேஷன்ஷிப் அதை கொண்டு வருவாங்க அந்த ரிலேஷன்ஷிப்னாலேயே பசங்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பசங்களால தான் கிடைக்கிதே அந்த அது எப்படின்னா இந்த விளையாட்டு மூலிமா அதுனாலேயே இந்த விளையாட்டு வந்து ஒரு விளையாட்டு வந்து ஒரு நல்லது அப்படின்னு சொல்லலாம் கிராமங்களில் விளையாடுறதுக்கு மட்டும் வெளியிலலாம் நீங்கள் சிட்டீஸ் போய்ட்டீங்கன்னா எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸு தான் வீட்டுக்குள்ளேயே பசங்க மொபைலை வெச்சுக்கிட்டு இப்போ ஏதோ பப்ஜி அதெல்லாம் அதெல்லாம் விளாடவும் கூடாதுங்கிறாங்க இருந்தாலும் அதெல்லாம் விளையாட்றாங்க கிராமப்புறங்கள்லாம் அப்படி கிடையாது ஏன்னா இவங்க இருக்கிற வறுமை நிலைக்கு மொபைல் வாங்கிக் கொடுக்கற அளவு இவங்களுக்கு வசதியும் கிடையாது அதுவும் இல்லாமல் இதேமாரி விளையாட விடுவாங்க பசங்களை ஃப்ரீயாக விளையாட விடுவாங்க ஏன்னா நம்ம வாசலில் தான் விளாட்றாங்க நம்ம ஊருக்குள்ளே க்ரௌண்டில் தான் விளாட்றாங்க அப்படின்னு விளையாட விடுவாங்க இந்த விளையாட்டு மூலிமா பசங்களுக்கும் இன்னொன்று என்ன தெரியுதுனா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா ஒடி விளையாடி விளையாண்டு அது வந்து உழைக்கிறதுக்கு சமம் அது இவங்க இப்போ அப்பா அம்மாலாம் வேலைக்கு போய்ட்றாங்க அப்படின்னா பசங்க விளையாட்றாங்க அப்படின்னா எப்புடின்னா படிப்பு படிப்பு முடிச்சுட்டு மிச்ச நேரத்தில் இப்போ லீவ் டேஸில் விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட முடியும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போன் ஸ்ட்ரென்த்தாகும் அதுலாம் ஆகும் அப்பறம் நிறையாவும் தெரிஞ்சுப்பாங்க இத்தனை விளையாட்டு இருக்குது இந்த விளையாட்டில் போனால் நம்ம இந்த அதேமாரி விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா விளையாட்டுனாலேயே நிறைய பேர் வந்து கிராமங்கள்லேருந்து தான் அதிகபட்சமாக கிராமங்கள்லேருந்து தான் பீடி என்ன சொல்கிறது ஃபிஸிக்கல் எஜுகேஷன் இருக்குதுல்ல அதோடய ஒரு சாராகவோ இல்லை லேடீஸ் கூட மேடமாகவோ போய்ட்டு பயிற்சியாளராக ஆகி நேஷ்னல் லெவல்லலாம் கூட கப்பு வின் பண்ணி சேர்த்துருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுமாரி கிராமம் பேர் தான் சொல்வாங்களே தவிர சிட்டீஸ் நேம்லாம் சொல்கிறது கிடையாது ஏன்னா சிட்டீஸ்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து அவங்க மொபைல் யூஸ் பண்ணி கெட்டு தான் போகிறாங்க அது வந்து ஒரு பெனிஃபிட்டே கிடையாது ஆனால் கிராமப்புற மக்கள்னா அவங்க மனசில் வெச்சுக்கிட்டு சரி நம்மளால் முடியாததை நம்ம பசங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பசங்களுக்கும் அதை புரிய வெச்சு அவங்கள ஒரு நல்ல பொஷிஷனுக்கு கொண்டு போகிறதுதான் இப்போ கிராமத்தில் இருக்கிறதே அது வந்து எதனால அப்படின்னா இந்த விளையாட்டினால தான் இந்த விளையாட்டு இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம் முக்கியந்தான் மக்களுக்கு மக்களை விட பசங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ ஒரு பையன் ஒன்பதாவதோடயே நிறுத்திடுறான் அவனால் ஒன்றும் பண்ண முடியல வெளியில் இப்போ கொத்தனார் வேலைக்கு போகிறான் அதெல்லாம் தேவையே இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சேர்கிறான்னா அவன் திறமைக்கி என்ன முடியுமோ அதை செய்வான் அவன் மனசில் வெச்சுட்டு செஞ்சு அது மூலிமா மேலே போய் அவன் சாதிப்பான் நிறையா அதெல்லாம் வந்து எதனால நடக்குது அப்படின்னா விளையாட்டினால தான் அதனால் விளையாட்டை வந்து கிராமங்களில் என்றைக்கும் நீ இது விளையாடக் கூடாது அப்படின்னு ஒதுக்கி வைக்கப் போகிறதே கிடையாது இது தான் முக்கியத்துவம்னு நாங்கள் கருதுவது விளையாட்டோடய முக்கியத்துவம்